அதாவது எனக்கு சுற்றுலாத்தலம்ன்னால் கொல்லிமலை போக பிடிக்கும் கொல்லிமலையில் இந்த பெண்டுங்க கீழே இருந்து மேலே போனிங்கன்னால் எழுபது பெண்ட் வரும் அந்த எழுபது பெண்டுமே நல்லாயிருக்கும் அதாவது போகிற வரைக்குமே நல்லாயிருக்கும் அங்கே மேலே போய் மலையில் பார்த்தமுன்னா அந்த ஆகாய நீர்வீழ்ச்சி அதுவும் சூப்பராக இருக்கும் அதோடு இந்த அரபுலீஸ்வரர் கோயில் பெரிய சாமி கோயில் அது எல்லாமே நல்லாயிருக்கும் அப்போது நல்லா அதாவது நீட்டாக நல்லா ஒரு ஃபேமிலியோடு போனால் நல்லாயிருக்கும் அதாவது இப்போ இப்போ பார்த்திங்கன்னா அங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த து சுற்றுலா பயணிகள்லாம் நிறையா வராங்க அந்த பசங்கலாம் வர பார்த்திங்கன்னா வந்தாங்கன்னால் அந்த பாட்டிலெல்லாம் குடிச்சுட்டு அந்த பாட்டிலெல்லாம் போட்டு போயிடறாங்க போட்டு போகிறதும் இல்லை உடைச்சி போட்டு போயிடறாங்க உடைச்சி போட்டாங்கன்னால் நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு நடந்து போனமுன்னால் கால்லலாம் ஏறிடுது காலில் ஏறி இந்தமாதிரி ரத்தம் வருது முன்ன கஸ்டம் நிறைய ரத்தம் வருது தையல் போடுற அளவுக்கு கூட போயிருக்குது அந்தமாதிரி இல்லாமல் பார்த்துக்கிட்டா நல்லது